பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பத்தொன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு